ஆ யாருங்க பேசுறது ஆமாம்மா என்னம்மா வேணும் உங்களுக்கு ம் ஆ ஆ எல்லாம் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த அது அது வந்து ஆயிரத்து நானூறுரூவா ஆகும் ஒரு கிலோ அது வந்து ஆயிரத்து இரநூறு அது வந்து ஆயிரத்து நூற்றம்பதுரூவா ஆகும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் எம்மா கட் பண்ணி கழுவி தரோம் எங்கள் வீட் நாங்கள் நீங்கள் கழுவி தரோம் ஆனால் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கிடுவீங்களா ஆமாம் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது ஏன்னா நான் வயசானவ நான் மட்டும்தான் கடையை பார்த்துக்கிறணும் என்ன கழுவி வேணா நாங்கள் தரோம் நீங்கள் வீட்டில் வந்து வாங்கறதாக இருந்தால் வாங்கிக்கிடுங்க என்ன ஆனால் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் மீன் நல்லா இருக்கும் ஆ இந்த நண்டு இருக்கு இறால் இருக்கு வேறு அந்த ஊலி மீன் வேறு அந்த கனவாக இறா எல்லா மீனுமே நாங்கள் வச்சுருக்கோம் ஆ உங்களுக்கு நீங்கள் வேணும்ன்னா உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து வாங்கிக்கிடுங்க வச்சுருக்கோம் நீங்கள் வந்து வாங்கிக்கிடுங்க என்ன

சரி சரி நீங்கள் வாங்க நான் கழுவி எல்லாம் வக்கிறேன் ஏன்னா கழுவி வேணா தந்துவிட்றேன் நீங்கள் வந்து வாங்கிக்கிடுங்க ஆ சரி ஆ சரியா நாளைக்கு வேணா மீன் வேறு மீன் வேணும்ன்னா சொல்லுங்கள் நான் நாளைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வைக்கிறேன் என்ன